ஆ ஹலோ பூக்கடையிலேருந்து பேசுகிறேங்க ஃபோன் ஆ ஆமாங்க சார் குண்டு மல்லி முல்லைரும்பு ரோஜாப்பூ சாமந்திப்பூ எல்லா பூவும் இருக்குங்க சார் தாமரைப்பூ இருக்குங்க சார் ஆ அல்லிப்பூலாம் இல்லைங்க சார் தாமரைப்பூ இருக்குங்க சார் உங்களுக்கு என்ன பூ சார் வேணும் அப்படிங்களா சார் தாமரப்பூ இருக்குது தாமரைப்பூ நல்லாயிருக்குங்க சார் அப்படிங்களா சா எ எவ்வளோ சார் வேணும் நீங்கள் சொன்னீங்கன்னா மா எடுத்துகிட்டு வர சொல் மூணு கிலோ இப்போ தேவைப்படுதுங்களா சார் எ ஆ கட்டுவோம் சார் எப்போ வேணுங்க சார் உங்களுக்கு மூணு நாளில் வேணுங்களா சரிங்க சார் கட்டிக் கூடம் தரோங்க சார் நாங்கள் மாலையாக கட்டிக் கூடம் தரேங்க சார் ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ அல்லிப்பூவில் இருக்குது ஆ ஆ தாமரைப்பூ இருக்குங்க சார் ஆ ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் நீங்கள் ஆடர் கொடுத்தீங்கன்னா உடனே செஞ்சுத் தரேங்க சார் மூணு நாளில் வேணுன்னா நாங்கள் செஞ்சுத் தந்துறேங்க சார் இது முல்லை குண்டு மல்லிலாம் ம முழம் ஐம்பதுரூவாங்க சார் அல்லிப்பூ வர வைக்கணும் வர வச்சு தான் அது ரேட்டு கரெக்டாக சொல்ல முடியும் எங்களால் ஆமாங்க சார்

ஆ சரிங்க சார் நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்தால் எப்படி எந்தளவுக்கு குறைக்க முடியுமோ குறச்சித் தரேங்க சார் நான் சரி சார் ஆ சரிங்க சார் ம குண்டு மல்லி இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க சார் நாற்பதுரூவாக் கூடம் போட்டுக்கலாம் அல்லிப்பூ வ வந்த பிறகு தாங்க சார் தெரியும் ஏன்னால் அது நாங்கள் வர வைக்கணும் அது எவ்வளோன்றது அது வந்த பிறகு தாங்க சார் தெரியும் அது மட்டும் அந்த ரோஜாப்பூ ஒரு கிலோ இரநூறுபாங்க சார் ஆமாங்க சார் இல்லைங்க சார் இப்போ சிவன் ராத்திரி வர்றதால வில ஜாஸ்திங்க சார் இல்லைன்னா வில நூறுரூபா தான் இருக்கும் சிவன் ராத்திரி வர்றதால ஜாஸ்தியாக இருக்குங்க சார் ஆ ஆ ஆ இல்லைங்க சார் நீங்கள் வாங்க நேரில் வாங்க எந்தளவுக்கு கம்மி பண்ணித் தர முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணித் தரேங்க சார் சரிங்க சார் நேரில் வாங்க சார் ஆ ஆ வாங்க சார் வாங்க சார் கடைக்கு வாங்க எப்போ வரீங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் வச்சுட்டுங்களா சார்